தர்மபுரி மாவட்டத்தில் எல்லா மொழி பேசுகிறவுங்களும் தான் இருக்காங்க இப்போ தமிழ் பேசுகிறவுங்கனு இல்லை தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாம் பேசுகிறாங்க அதுவும் வந்து இலங்கையிலருந்து வந்து முகாமில் தங்கினுக்குறாங்க அவங்களும் வந்து இருக்கிறாங்க பழங்குடியினரும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்க கிட்ட அதிகம் நமக்கு பழக்க வழக்கம் இல்லை அதனால் அதை பற்றி ஒன்றும் அவ்வளோவா தெரிஞ்சுக்க முடியறதில்லை எப்போயாவது பார்க்கும்போது இன்னும் இவங்கள்லாம் எப்படி பேசுறாங்க அப்படீன்னு பார்க்குவோங்க அதேமாதிரி இங்கே

குழு குழுவா அவங்கவுங்க ஆளுங்கன்ட்டு தான் எல்லாம் இணைஞ்சு வாழுகிறாங்க அவங்கவுங்களுக்குனு ஒரு பண்டிகை எல்லாமே இருக்குது கேரளாவுலேருந்து வந்தவங்களும் ஓணம் பண்டிகை கொண்டாடுகிறாங்க கூப்பிடுவாங்க நாங்களும் போவோங்க தெலுங்கர்களும் உகாதி கொண்டாடுகிறாங்க இப்போ எங்கள் தமிழ் ஆளுங்களும் உகாதி பண்டிகை நல்லா கொண்டாடுகிறங்க இந்த போளி செய்யறது கலர் அடிக்கிறது ஹோலி பண்டிகை எல்லோருக்கும் கலர் அடிக்கிறது அண்ணன் தம்பிக்கு ராக்கி கட்டுறது எல்லாம் மற்ற மாநிலத்துகாரவங்க இருக்குறதுனால எல்லாமே இங்கேயும் வந்துடுச்சு எல்லோரும் கற்றுக்குனாங்க எல்லாம் ஒரே மக்களாக வாழ்கிறங்க